யா போடோ பெங்காலி அன் தமிழ் இந்த மொழியெல்லாம் பார்த்தோம் அப்படினு சொல்லிப் பார்த்திங்கனா திராவிட அதுக்கு அப்புறம் வந்து இந்தோ ஆரியா அந்த ஃபேமிலியை சேர்ந்தது இந்த மொழிகள்லாம் வந்து இதுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படினா தனித்தனியான எழுத்துமுறைகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது தமிழுக்கு வந்து தமிழில் எழுத்து இருக்குது பெங்காலிக்கு பெங்காலி எழுத்துனு சொல்லிட்டு தனித்தனியாகவே எழுத்து இருக்குது இதுக்கு தனித்தனியான இலக்கிய பாரம்பரியங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதுமட்டும் பார்த்தோம் அப்படினா இருநூறு மில்லியனுக்கும் மேற்பட்டவங்க வந்து பெங்காலி பேசுகிறாங்க அதே தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படினா எண்பது மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து பெங்காலி பேசுகிற தமிழ் பேசுகிறாங்க ஸோ இந்தமாதிரி இந்த மொழிகள் வந்து பார்த்தோம் அப்படினா இதோடய பேச்சாக இருந்தாலும் சரி இதோடய ஒட்டு மொத்தமாக பார்க்கம்போது இதோடய பேச்சாளர்கள் அதுக்கப்புறம் இதோடய இலக்கிய மரபு இதுலல்லாம் வந்து இதோடய முக்கியமான மொழியாக இருந்தாலும் இதோடய வரலாறு இதோடய அமைப்பு பயன்பாடு அப்படினு சொல்லி பார்க்குறப்போ இது வந்து வேரி ஆகும் அவ்வளதான்